முன்னாடி வந்துட்டு எங்கள் தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு ஒரு ஃபோன் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் ஒரு ஃபோன் இருக்கும் அந்தத் தெருவில் இருக்கவங்க யாருக்காச்சும் ஃபோன் வந்துச்சின்னால் அவங்க போய் கூப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் பேசிட்டிருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு வ டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூத்து வச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பூத்தில் போயிட்டு நம்ம வந்துட்டு பேசிக்கலாம் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி பேசலாம் அந்த மாதிரி ஒருபா காயின் போட்டு லேண்ட்லைனில் வந்துட்டு பேசிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இப்போ கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்பறமா இந்த பட்டன் ஃபோன் வந்து எங்கள் அம்மா காலத்துலலாம் வர்ற ஆரம்பிச்சிச்சு அந்த பட்டன் ஃபோனில் வந்துட்டு நம்ம ஃபோன் பேசுகிறது யாராச்சும் ஃபோன் பண்ணாங்கன்னால் ஃபோன் அட்டன் பண்ணி பேசலாம் இல்லைன்னா அவங்க ஃபோன் பண்ணும் போது அட்டன் பண்ணி பேசுகிறது நம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு பேசுகிறது அந்த மாதிரி மட்டும் இருந்துச்சு அப்பறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ ஜி வர்ற ஆரம்பிச்சிச்சி டூ டூ ஜி த்ரீ ஜிலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கேமரா அவைலபிளிட்டி இருந்துச்சு அப்புறம் இந்த மெசேஜு நார்மல் மெசேஜ் அவைலைபிளிட்டி இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நாள் போக போக பார்த்தீங்கன்னா அதே பட்டன் ஃபோனில் வந்துட்டு ஒரு ஃபோர் ஜி வந்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜிலாம் இப்போ வந்து இப்போ நம்ம காலத்தில் வந்ததுக்கப்புறம் அதே பட்டன் ஃபோனில் வந்து ஜியோ ஜியோ சிம்மு அந்த மாதிரிலாம் போட்டு பேசுகிறப்ப பண் பார்த்துக்கற மாதிரி நம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லலாம் என்னென்ன அவைலபிளிட்டி இருக்கோ அத்தனை அவைலபிளிட்டியும் அதுலேயும் இருந்துச்சு இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப இ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் இப்போ இந்த நம்மள்ட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸு ஐஃபோன்ஸ் டேப்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வர்ற ஆரம்பிச்சிச்சி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஐஃபோன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்துட்டு அதில் யூடியூப் இருக்குது இன்ஸ்டா இருக்குது அப்பறம் வாட்ஸ்அப் இருக்குது இப்போ நம்ம யாராச்சும் தூரத்து சொந்தக்காரங்க அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னால் அவங்கள்ட்ட வீடியோ கால் பேசுகிறது அந்த மாதிரி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் போன காலத்தில் பார்த்தோன்னா அந்த மாதிரி வீடியோ கால்லாம் பேச முடியாது யார்கிட்டையும் நம் மூஞ்சி பார்த்து பேசுகிறது அதலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்தக் காலத்தில் வந்து நமக்கு அப்புடில்லாம் கிடையாது நம்ம யார்கிட்டையாச்சும் பேசணுன்னால் ஃபோன் வீடியோ கால் பண்ணி பேசிக்கலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது இப்போ வந்துட்டு இந்த இப்போ பட்டன் ஃபோனில் ஜியோலாம் வந்ததுக்கப்பறமாக இந்த வாட்ஸ்அப்லாம் வந்துட்டு அதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமேட்டுக்கு இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து சேட் பண்ணுறது அதலாம் இருந்துச்சு ஆனால் முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி சேட்லாம் எதுவுமே அந்த ஃபோன்ஸ்லலாம் அவைலபிளாக இல்லை இப்போ இருக்கற ஃபோன்ஸில் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு யூடியூபில் போயிட்டு ஏதாச்சும் நமக்கு சமைக்க தெரிலன்னா கற்றுக்கலாம் அப்போ ஆனால் அந்தக் காலத்தில் வந்து அப்புடில்லாம் கிடையாது யார்கிட்டையாச்சும் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிற மாரிருக்கும் இந்தக் காலத்தில் வந்துட்டு நம் ஃபோன்ஸில் போட்டு கற்றுக்கலாம் அப்புறம் இப்போ கூகுள்கிட்ட ஏதாச்சும் போய் கேட்கலாம் நமக்கு தெரியாத விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் வந்ததுக்கப்புறம் நம் ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணுறது நம்மளோட திறமைய வந்துட்டு அதில் வெளிப்படுத்துகிறது இந்த மாதிரி நிறைய வந்துச்சு இப்போ யூடியூபில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னால் நமக்கு வந்து அதுலேயே சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துருச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்துக்கப்பறம் அப்புறம் நான் யூஸ் பண்ணுற மொபைலோடு வந்துட்டு ஃபோ வோடஃபோனு ஜியோ அந்த மாதிரிலாம் கிடையாது எ என்கிட்ட இருக்கிறது வந்து ஜியோ நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நான் வந்து த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு ஒன்ஸ் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் வந்து போட்டுட்டிருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கற இது வந்து ரொம்பவே நிறைய நெட்டு கொடுக்கும் அதுவும் ஜியோன்றதுனால் ரொம்பவே அதிகமாக எனக்கு வந்து நெட்டு வருது அப்புறம் முன்னாடி வந்துட்டு வ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பட்டன் ஃபோன்ஸு லேண்ட்லைன் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணும் போது ஆனால் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஐஃபோன்ஸ் டேபு இந்த மாதிரிலாம் நமக்கு யூஸ் பண்ணும் போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அதனால் முன்னாடி இருந்த ஃபோன்ஸோடு இப்போ இருக்கற ஃபோன்ஸு ரொம்ப ரொம்ப அவைலபிளிட்டியாக இருக்குது ரொம்ப நமக்கு இப்போ இருக்கற ஃபோன்ஸ் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது